நம்மளோடய லைஃப்பில் பைக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று எங்கேயாது போகிறது வர்றது அர்ஜெண்டா போகிறது வர்றதுக்கு பைக்கு யூஸ் ஆகும் பட் இப்போ வண் பைக்கு இல்லாத வீடு எங்கையுமே இருக்காது நார்மலாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கீங்களே ஒரு மிடில் க்ளாஸ் இருக்கிறவுங்களே பைக்கு வாங்குறாங்க தான் வ வண்டிங்கிறது முக்கியமாக எல்லா லைஃப்லேயும் இருக்கிறது ஒன்று தான் ஏன்னால் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அது வண்டி கன்ஃபார்ம் எல்லா எல்லா வீட்லேயும் தேவைப்படுது தான் கலாச்சாரம்னா அதே மாதிரி தான் நம் ஓ எல்லா வீட்லேயும் பைக் இருக்குது அப்படி ஒரு கல்ச்சரு இப்போ எல்லா வீட்லேயும் பைக்கு இருக் பைக் இருக்குது ஸ்கூட்டி இருக்குது அந்த மாதிரி எல்லா வண்டியும் இருக்கு எல்லாரு வீட்லேயும் எல்லாமே இருக்குது மோஸ்ட்லி வண்டி வச்சுருக்க எல்லாருமே என்ன அவ தான் அவங்க வண்டி சேப்ட்டியா பார்த்துப்பாங்க வச்சுப்பாங்க ம் மற்றபடி என்ன